ஆ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறீங்க கடையிலயா இருக்கீங்க ஆ சரி கடையில என்னென்ன சாமான் இல்லை நான் அடுத்த வாரம் பொருள்லாம் வாங்கிகிட்டு வரணும் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டை இங்கே நோட் பண்ணிக்குவேன் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நான் பொருள்லாம் வாங்கிகிட்டு வருவேன் ஆ சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன் ஏசி அஞ்சு ஆ டிவி ஒரு அஞ்சு ஃபேன் ஒரு பத்துங்களா

ம் லைட்டு பத்து ஆ வாஷிங் மிஷினு ஒரு அஞ்சு மிக்ஸி ஒரு பத்துங்களா ஆ சரி ஆ சரி ஃபோன் வாங்கிகிட்டு வர்றங்க பதினஞ்சி அயன் பாக்ஸு அயன் பாக்ஸு பத்து ஆ ரைட்டு லேப்டாப் ஒரு பதினஞ்சி ம் சரி எல்லா எல்லா ஆ எல்லா லிஸ்ட்டும் எழுதிக்கிட்டேன் நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போகறேன் வாங்கிகிட்டு வர்றேன் அங்கே இருக்குறதை வச்சு அந்த கடையில கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு இருங்க சரிதானுங்களா ஆ மறக்காத வாங்கிகிட்டு வர்றேன் நான் அடுத்த வாரம் போகறேன் ம வாங்கிகிட்டு வர்றேன் நான் போகறதுக்கு முன்னே உங்களுக்கு கால் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்லாம் இது பண்ணி நான் வாங்கிகிட்டு வர்றேன் சரி வச்சிருட்டுங்களா ம் கடையை பாருங்கள் ஆ கடையை பாருங்கள்